சொல்லுங்கள் மேடம் குட் மார்னிங் சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கள் மேடம் ஓகே ஓகே மேடம் ஆமாம் இப்போதான் ஃபஸ்ட்டு அதெல்லாம் ஓல்டு மாடல்லாம் இப்போ யாரும் அவ்வளோவா விரும்பமாட்றாங்கள் மேடம் இப்போ நியூவாக ஃபேன்ஸியாக ட்ரெண்டிங்காக இப்போ இப்போ இருக்கிற காலக்கட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ட்ரெண்டிங்காக இருக்கா அந்த மா அந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் தான் எல்லாரும் கஸ்டமர்ஸ்லாம் லைக் பண்ணுவாங்கள்

கலெக்ஷன் நான் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டியா ஓகே ஓகே மேம் ஓகே ஓகே மேடம் எப்படிக்கா அந்த இது ஜுவெல்ஸ்லாம் நைன் ஒன் சிக்ஸா நார்மல் கோல்டு அந்த மாதிரியா ஓகே ஓகே வே எப்படி வேஸ்டேஜ் அந்த மாதிரில்லாம் போடுவீங்களா அதெல்லாம் எதுவும் இல்லையா அந்த மாதிரி டிஸ்கௌண்ட்லாம் பண்ணுவீங்களா வேஸ்டேஜ்லாம் போடுவீங்களா கேட்கறேன் அமௌண்ட்டு ரேட்டு ஜிஎஸ்டி வேஸ்டேஜ் ஓகே மேடம் ஓகே ஓகே ஓகே ஓகே மேடம் நாங்கள் வேணும்னா பார்க்குறோம் வந்து

ஓகே ஓகே ஷோர் மேடம் ஓகே ஓகே தே ஓகே தேங்க்யூ மேடம்